இப்போ உணவு பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கனா வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய்லேருந்து சமையல் எண்ணெய் அப்படின்னாலே அது ஒரு நாட் நாட்டு இதாகதான் இருக்கும் அது வந்து கொஞ்சம் சுத்தமான பொருளாக தான் நம்ம பண்ணி வைப்போம் ஆனால் கடைகள்ல அப்படி கிடைக்காது கடைகள்ல வந்து எப்போவுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டி குலந்தைங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறமாரிதான் அவங்க வச்சிருப்பாங்கள் ஆனால் ஃபுட் கலர் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதால அதிகமான கேன்சர் வருது அந்தமாதிரிலாம் சொல்கிறாங்க வெளிலலாம் அது வந்து நியூஸ்ஸால் தான் எங்களுக்கு தெரியுது நியூஸ்ல வெளியில வர்றதால் தான் எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சிக்கிறோம் ஓ இதை இந்த இதை சாப்பிட்டனால தான் இந்த குலந்தைக்கு இப்படி ஆச்சு இத சாப்பிட்றதால இந்தமாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியுது அதாவது வந்து அ அது போக அப்படின்னு பார்த்தீங்கனா சாப்பாட்டில் வந்து எங்களுக்கு வந்து நம்ம சமைக்கிறது வந்து நல்லா நல்ல எண்ணெய் வச்சு அது ஒரு தனியான சமையலாக இருக்கும் அதில் வந்து நாங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்க்கமாட்டோம் அஜினமோட்டோ சேர்க்கமாட்டோம் அந்தமாதிரி சமைக்காமல் நல்லா ஒரு வீட்டில இருக்கிற மாவாக புளிக்காத மாவு அதில் இட்லி ஊத்துகிறது அதில் தோசை ஊத்துகிறது அந்தமாதிரி பண்ணுவோம் ஆனால் கடைகள்லாம் அப்படி இருக்காது கடைகள்ல வந்து அப்படி இருக்காது இப்போ லி ரீசெண்ட்டாக்கூட பஞ்சு மிட்டாயை சொல்லி இது பண்ணாங்கள் பஞ்சு மிட்டாய் எல்லாருமே சாப்பிட்டு இது பண்ணிட்டிருந்தோம் கடைசியில பார்த்தா அதில் தான் கேன்சரே வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி வெளியில ஃபுல்லாக அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சதே நியூஸ்ல தான் எங்களுக்கு அதை சொன்னதால்தான் ஓ இது இதை தடை பண்ணிட்டாங்களா அப்படின்னு எங்களுக்கு வெளியில வந்து தெரிஞ்சுச்சு அது வந்து ஸ்னோ பிஸ்கட்டை சாப்பிட்டு கூட ஒரு குலந்த வந்து இறந்துப்போச்சின்னு சொன்னாங்கள் இறந்துப்போச்சின்னு சொன்னாங்கள் அதை நினைக்கும் போது பயமாக இருந்துச்சு சவர்மாலலாம் அதிகமான இந்த ரொம்ப கிருமி இருக்கிற பொருள்லதான் இத்தனை நாள் நாங்கள் சாப்பிட்டுட்ருந்துருக்கோம் அப்படின்னு நினச்சேன் அத கூட நியூஸ்ல தான் வந்துச்சு எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் பார்க்கும் போது நியூஸ் இருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது